ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் கேட்குது சார் சொல்லுங்கள் சார் உங்களோடய சொந்த ஏக்கராணா சரி அதில் என்ன என்ன பரப்பஸ்சுக்காக நீங்கள் கேட்குறீங்க அது என்ன க்ளீன் பண்ணணும்

ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து பேர் ஆள் வேணும் ஆள் வேணும் சார் ஆமாம் பத்து பேர் வர்ற மாதிரி இருக்கும் எழ்நூறுருவா

அதே ஊர் உலகத்துல இருக்கிற மாதிரி தானே சார் நாங்கள் சம்பளம் கேட்க முடியும் எழ்நூறுருவா வாங்குகிறோம் சார் வெள்லெலாம் வேணாம் நீங்கள் தெரிஞ்சவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க அதுக்காக வேண்ணால் வேணால் ஒரு அறநூறு ருபா போட்டுக்கலாம் சார் அதுக்கு மேலே குறையாது சாப்பாடு செலவெல்லாம் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும் ஆமாம் சார் ப்ரேக்கு டீ காஃபி அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும் அதில்லாமல் அறநூறுருவா சம்பளம் கொடுத்துர்ணும் சார் ஓகே சார் என்றைக்கு உங்களுக்கு வரணும் உங்கள் லேண்ட்டுக்கு ஓகே சார் ஓகே சார்